தேசிய பறவைகள் தினங்கிறது அந்த ஜனவரி அஞ்சாந்தேதி கொண்டாடுறாங்க முதல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதெலாம் தெரியாது பட் போக போக தான் அதுக்கப்புறம் அந்த நியூஸு பேப்பர்லாம் பார்த்துதான் தெரிஞ்சிக்கிட்டேன் தேசிய பறவைகள் தினம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிட்டேன் ஆனால் இங்கே இப்போதைக்கி யாரும் பெருசாக கொண்டாடுறது இல்லை அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை அதை பற்றி விழிப்புணர்வு தெரிஞ்சிக்கிட்டால் போக போக மக்கள் கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகளிருக்கு அதை பற்றி கொஞ்சம் நம்ம அது எஜுகேட் பண்ணணும் கொஞ்சம் பண்ணால் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிய வரும் தெரிஞ்ச அப்புறந்தான் எல்லாரும் அநேகமாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப இல்லை தெரியாது ஆக்ஷுலா வேற ஒன்றும் இல்லை இப்போது நான் பறவைகள் சம்மந்தமாக பார்க்கறங்கனால எனக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரியும் மற்றபடி இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் எஜுகேட் பண்ணால் எல்லாரும் தெரிஞ்சிப்பாங்கனு நான் நினைக்கிறேன்